எங்கள் பகுதிக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த வகையில் இருக்கிறது சுற்றுலா தளங்கள் அப்படினு பார்த்தோம்னா வேளாங்கண்ணி இருக்குது வேளாங்கண்ணி வந்து பொதுவாக கிறித்துவ மதத்தினர் வந்து அதிகம் போகக்கூடிய ஒரு தேவாலயமாக இருக்குது அதை தவிர அன பிற மதத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு சுற்றுலா தளமாக அதை கருதிட்டு அங்கே போய்ட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த இடங்களெலாம் பார்வையிட்டுட்டு அங்கே உணவு கிடைக்கும் உணவுகள்ல்லாம் சாப்பிட்டு அங்கே கிடைக்கக் கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வேளாங்கண்ணிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா ராமேஸ்வரம்ன்ட்டிருக்கு ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா இந்து மக்களோட ஒரு புனிதமான இடமா கருதுகிறாங்க அதனால் இந்துக்கள் வட இந்தியா முதல் தென்னிந்தியா வரை உள்ள அனைத்து இந்து மத மக்களும் வந்து அந்த கோயிலுக்கெலாம் சென்று வருவாங்க பிற மதத்தினர் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அவர்கள எடுத்துகிட்டோம் அப்படினு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த கடலில் போய் குளிச்சுட்டு அங்கே கடல் ரெண்டு கடல் சங்கமிக்கும் இடம் அதனால் அந்த இடத்துகள்ல போய் பார்வை இடுவதுக்கு போவாங்க அவர்களுக்கு வந்து அந்த கோயிலோட அருமைகள் வந்து அதிகம் தெரியாத இருக்கிறதுக்கு காரணம் அது மாதிரி இல்லாமல் இந்த பக்கம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா தர்கா இருக்குது இந்த தர்காவுக்கு வந்து முஸ்லிம்ஸ் வந்து எல்லா பகுதிலேருந்து வந்து வருவாங்க ஆனால் நம்மளை மாதிரி அதர் ரிலிஜியன்ஸ் பீப்புள் வந்து அங்கே போய்ட்டு அந்த அதோட சிறப்புகளை பார்த்துட்டு வருவாங்க இந்த மாதிரி மதம் சார்ந்த அவங்க அவங்க கோயில் வந்து சிறப்பாகதான் இருக்கும் மற்றவங்களுக்கு அது ஒரு சுற்றுலா தளமாகதான் இருக்குது இது என்ன காரணம்னால் இதோட விழிப்புணர்வு அதிகம் இல்லாத காரணங்கள்தான் மற்றபடி இதை ஒரு குறையாக நம்ம சொல்ல முடியாது அது அவர்களோட மதப்பற்று ஒவ்வொருவர் அவர்களுக்கு எந்த இதை விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம் அதுக்கான சுதந்திரம் அவர்களுக்கு இருக்குது இதனால் நமக்கு பொதுப்படையான எந்த பிரச்சினையும் வராது இவ்வாறு நம்ம ஒவ்வொருவரும் அந்த பகுதிகளுக்கு போய் அதோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம ஒவ்வொருவரோட சகோதரத்துவம் வந்து அதிகமாகும் மக்களிடையே ஒற்றுமையும் வரும் ஒருவருக்கு ஒருவர் மதிக்கிற தன்மை வந்து மேம்படும் இது வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை வந்து உருவாக்குது